சார் வணக்கம் சார் என்னுடைய ட்ராக்கர் ஐடி ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு பன்னெண்டு பதினாறு நான் வந்து ஒரு பிரியாணி ஆர்டரு பண்ணிருந்தேன் ஆமாம் சார் ஒரு பிரியாணி ஆர்டரு பண்ணிருந்தேன் எனக்கு வந்து டெசர்ட் கொஞ்சம் அதில் சேர்க்கணும் ஆமாம் சார் அதில் டெசர்ட் ஆர்டரு பண்ண மறந்துட்டேன் எனக்கு அதில் கொஞ்சம் டெசர்ட் ஆர்டரு பண்ணும் உங்கள்கிட்ட என்னென்ன டெசட்ர்ஸ் சார் இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் டபுள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கிடைக்குமா சார் ஆ டபுள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கிடைக்குமா ஃபிளேவர் வந்து சார் பட்டர்ஸ்காட்சில் கிடைக்குமா சரி ஓகே சார் அப்போனா டபுள் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஒரு கொடுத்துடுங்க டபுள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒன்று கொடுத்துருங்க பட்டர்ஸ்காட்சில் தனியாக ஒரு டெசர்ட் ஒன்று கொடுத்துருங்க அதன் பிறகு பார்த்திங்கனா ஒரு மொஜிடோ ஒன்று ஆர்டர் எடுத்துக்கோங்க ஆமாம் சார் ஒரு மொஜிடோ ஒரு டபுள் வெண்ணிலா ஃபிளேவர் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒன்று பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக்காக கொடுத்துடுங்க சார் ஆமாம் அது அது கூடையே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கொடுத்துடுங்க சார் இது உங்களால் அக்சப்ட் பண்ணிக்க முடியும்ல சார் ஆ ரொம்ப நன்றி சார் நீங்கள் இதை டெசர்ட் கூட மட்டும் சேர்த்து எனக்கு அப்டேட் பண்ணிக் கொடுத்துடுங்க சார் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்